ஆமாம் வணக்கம் சார் ஆமாம் சொல்லுங்கள் சார் சிவகங்கைலருந்தா என்ன சார் உங்கள் நேம் என்ன சார் ஆமாம் சொல்லுங்கள் சார் என்ன ப்ரோப்ளம் என்ன சார் ஆமாம் என்ன மாடல் வேணும் சார் பைக் தான் எடுக்கணுமா இல்லை டிவிஎஸ் எதுனா பார்க்குறீங்களா ஸ்கூட்டி நம்ம என்ன மாடல் வேணும் சார் ஆமாம் யெஸ் சார் இருக்கு சார் ஹீரோவில நல்ல நல்ல மா மாடல்சு எல்லாமே இருக்கு சார் ஒன் லேக்ல இருந்து இருக்குங்க சார் ஒன் லேக் ஒன் ஃபிஃப்டி மினிமம் லெவெல் ஆமாம் இருக்கு சார் உங்களுக்கு யெஸ் சார் ஃபைனான்ஸும் இருக்குங்க சார் மெத்த அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி இருக்குங்க சார் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் சார் சார் ஸ்டார்டிங் பேமெண்ட்டு ஒரு டென் தௌசண்ட் பே பண்ணால் போதும் சார் நெக்ஸ்ட் மன்த்லி பே பே பண்ணிக்லாம் சார் ஓகேங்க சார் நீங்கள் நாளைக்கு வந்து பா ஷோரூம் தெரியுங்களே சார் நாளைக்கு வந்து பார்க்குறீங்களா

ஆ ஓகேங்க சார் வந்து பாருங்கள் சார் நம்பகிட்ட நிறையா நல்ல பைக் ஹீரோலாம் நல்ல கம்பெனி நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்ஸ் நிறைய நல்லா இருக்குதுங்க சார் நல்ல அட்ராக்ட்டிவ்வாக யூத்கு தேவையானதுலாம் இருக்குங்க சார் ஓகேங்க சார் வந்து பார்க்கலாம் சார் வாங்க சார் சார் என்னுடைய நேம் பார்த்தசாரதி சார் அந்த ஷோரூம்ல வந்து கேட்டால் தெரியுங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ சார் வர சொல்லுறா வர சொல்லுறா அவனை